நான் ஒரு எழுத்தாளர் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேடை பேச்சாளர் நான் இது வரைக்கும் நிறையா மேடைகளில் ஏ பல பல வித்தியாச வித்தியாசமான தலைப்புகளில் நானும் பேசியிருக்கேன் பல புத்தகங்களை எழுதியிருக்கேன் அதை உலகம் ஃபுல்லாக பரப்பணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனாலும் என்னால் முடியல சில தலைப்புகளை பற்றி எழுதுறத்துக்கோ அதை வெளியில் பப்லிஷ் பண்றத்துக்கோ அதுக்கான தடைகளும் சரியான நோக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுப்போல் நான் நிறையா எழுதணும் அப்படின் நினைக்கிறேன் ஒரு மதக்கட்டமைப்பு இந்த உலகத்தில் மதகட்டமைப்புலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படின்னா ஒரு மதத்தை பற்றி அதோடய கட்டமைப்பு அதலாம் பற்றி பேசவே முடியல மதம் இல்லை மதமெலாம் வேணாம் அதை விட்டுட்டு வெளியில் வாங்க அப்படின் தான் நான் எழுதணுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த உலகம் அதை ஏற்றுக்க மாட்டுது ஒரு ஜாதி பிரிவினைகளை பற்றி அதுப்போலலாம் எடுத்துக்காதிங்க அதில் இருந்து வெளியில் வாங்க அதை விட்டு கண்டி கொஞ்சமாச்சும் வெளியில் வாங்க அப்படின் நான் எழுத நினைக்கிறேன் ஆனால் என் பேனாக்களில் இருக்கிற மை அதை எழுத மறுக்குது அவ்வளோ முரண்பாடுகளும் அவ்வள அதில் அவ்வளோ கஷ்டங்களும் இருக்குது அதை பற்றி எழுதலாம் என்னோடய நிலம என்னோடய எழுத்து என்னோடய வாழ்க்கை எல்லாமே மாறும் அப்படின்ட்டு எனக்கு இன்னுமே ஒரு அது ஒரு தடையாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் அவளோடய முற்போக்குத்தன்மை ஃபெமினிசம் வெச்சு நான் எழுதணும் அப்படின் நினைக்கிறேன் இந்த சமூகம் அதை ஏற்றுக்க மாட்டுது இதுப்போல் பல விஷயங்கள நான் எழுதணும் எழுதணும் எழுதணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் எழுத முடியலை இந்த சமூகமும் அதுக்கான சூழ்நிலையும் இந்த கட்டமைப்பும் பல தலைப்புகளை கட்டுப்பாடு விதித்து இந்த சமூகம் மேலே மேலே திணித்துக்கிட்டே இருக்குது ஒரு ஃபோர்ஸ்ட் என்விரான்மெண்ட்டலில் தான் நம்ம இன்னும் வாழ்ந்துக்கிட்டிருக்கோம் அப்படின் நினைக்கும்போது எனக்கு இன்னும் மனது பதைபதைக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது இதுப்போல தலைப்புகளை இன்னும் யாருமே எழுதலை அப்படின்ட்டு எழுதலை அப்படின்னு சொல்ல முடியாது அதற்கான தூண்டுகோலும் இருக்குது எழுதி நிறையா புத்தகங்களும் வருது நிறையா பேர் அதை பேசுகிறாங்க ஆனாலுமே மதம் ஜாதி பெண்ணடிமைத்தனம் இப்போக்கூட மணிப்பூரில் ஒரு மோசமான ஒரு நிகழ்வு ஒரு பெண்ணை அந்த ஊர் மக்கள் அவளை விட கீழே அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு மோசமான தாட்டை வெச்சுக்கிட்டு அந்த பெண்ண ஆடை இல்லாமல் ரோட்டில் நடக்க வெச்சு அசிங்கப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் பற்றி நான் எழுதணும் இதை நான் வெளியில் கொண்டு வரணும் அவங்கள நம்ம சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆனாலும் முடியலை ரொம்ப கொடூரமான நிகழ்வாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குங்க முடியல இதுப்போல் தலைப்புகளை எழுதணும் எழுதணுன்னு நினைக்கிறேன் ஆனால் கட்டுப்பாடு விதித்துக்கிட்டே இருக்குது இந்த இந்தியா இந்த மக்கள் யாரும் பெருசாக பேச மாட்றாங்க இனிமேலாச்சும் இதைப்பத்தி வெளியில் தெரியணும் நல்லா பேசணும் இன்னும் எவ்வளவோ டாபிக்ஸ் இருக்குது கட்டுப்பாடு விதித்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு போட்டு வெளியில் தெரியக்கூடாது சொசைட்டி இதை பார்த்து கெட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு அரசியல் அதை மனுஷங்க மாறவேணும் முற்போக்கில் மாறவேணும் எல்லாமே சரியாகணும் இனிமேலாச்சும் இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிறேன் இதுக்கும் வல்லரசுக்கும் என்ன சம்மந்தமா ஒரு ஒரு பேனாவில் இருக்கிற ஒரு எழுத்து அந்த எழுத்து ஒரு புரட்சிக்கான ஆயுதம் அவன் எந்த டாபிக் எடுத்து எழுதுகிறானோ அது தான் அந்த புரட்சிக்கான ஆயுதமாக அது மாறும் அதனால் இனிமேலாச்சும் ஒரு ஒரு எழுத்தாளரும் எந்த தடையும் இல்லாமல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எல்லா டாப்பிக்கையும் எடுத்து எழுதி அதை பப்லிஷ் பண்ணி வளரவேணும் இந்தியா வல்லரசு ஆகணும் நன்றி